ஹலோ ஆமாம் சார் சொல்லுங்க சரி

ஓ ஓ சரிங்க ஓகேங்க சார் இது என்ன மாடுங்க நாட்டு மாடுங்களா இல்லை ப சீம மாடுங்களா ஓ மாடு வந்து ஒரு மாதிரி இந் இதா இருக்குது ஃபீவரிஷா இருக்குங்களா எப்படி நீங்கள் மாட்டை தொட்டுப் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம இது ஒன்று மாட்டுக்கு ஃபீவர் இருக்கும் சார் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடி வீக்கம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா இப்போது மடி வீக்கமாக இருக்குது அப்படின்னா என்னப் பண்ணுறீங்க அப்படின்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றால இருக்குல்லையா சோற்று கற்றால அப்புறம் சுண்ணாம்பு நம்ம யூஸ் ப அந்த சோ சோற்று கற்றாலையும் சுண்ணாம்பையும் நல்லா நீங்கள் அதை அரைத்து அதை நீங்கள் வந்து அந்த மடியில் போட்டிங்கன்னாலே அந்த மடி வீக்கம் வந்து கொஞ்ச கொஞ்சமாக குறையும் மடி வீக்கம் இருந்தாலே மாடு வந்து ஜொரமும் இருக்கும் அதுனாலேயே மாட்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஃபேடாக வச்சுக்க முடியாது கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் சரிங்களா இதைப் போட்டு பாருங்க அப்புறோம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தண்ணி பச்சைத் தண்ணி இருக்குது இல்லையா அதையே நீங்கள் மடிக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்கள் அடிச்சீங்கன்னாலே கொஞ்சம் கொஞ்சமா வீக்கம் குறையும் ஐஸ் கட்டி இருக்குல்ல அதுக் கூட வைக்கலாம் நீங்கள் பெஸ்ட்டு இந்த சோற்று கற்றாலையும் சுண்ணாம்பையும் கலந்துப் போட்டீங்கன்னாலே மடி வீக்கம் கொஞ்ச கொஞ்சமாக குறையும் மஞ்சள் அதோடய கொஞ்சம் கலந்துக்கோங்க ஆ அவ்வளோதாங்க சார் கால்லேயும் ஆ போடுங்க உள்ள இன்டேக்கா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேப்லட் எடுத்துக்கோங்க சார் நீங்கள் இங்கே இங்கே வந்தீங்க வெட்னரி ஆஸ்பிட்டல் வந்தீங்கன்னா நாங்கள் டேப்லட் கொடுக்குறோம் அதையும் வாங்கிப் போடுங்க ஒரு டூ டேஸ் பார்க்கலாம் அது சரி ஆயிருச்சுன்னா ஓகே இல்லைன்னா நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் என்னப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஆ பாருங்க ஓகேங்க ஓகே சார் தேங்க் யூ